மற்ற கிரகங்கள் அப்படினா வெளிப்புற வாழ்க்கை இருக்க அப்ப தாங்க நான் நினக்கிறன் அப்படினா நினக்கிறன் ஏன் நினக்கிறன் அப்படினா நான் வந்துட்டு பள்ளி பள்ளி கூடம் படிக்கும்போது எங்களோடய வாத்தியார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அது சொன்னனாலதான் எனக்கு தெரியும் அதாவது செவ்வாய் கிரகத்தில் வந்துட்டு மனுசங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு வறாங்க அதாவது விண்வெளிக்கு சென்ற சில பேர் வந்துட்டு அங்கே மனுசங்க வந்து தண்ணீர் எடுக்கிறத நாங்கள் பார்த்தோம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த பற்றின சுவாரசிய கதைகள் அப்படினா ரொம்ப தெரியாது எங்கள் வாத்தியார்கள் சொல்லி கொடுத்தது இவ்வளோதான் அதாவது செவ்வாய் கிரகத்தில் மனுசன் தண்ணீர் எடுக்கிறத விண்வெளிக்கு போனவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சில கதைகள் வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது செவ்வாய் கிரகத்தில் மட்டுந்தான் வாழ்றாங்க இப்போது வந்துட்டு அடுத்த செவ்வாய் கிரகத்திலும் மனுசங்க வாழ முடியும் அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சிகிட்டிருக்காங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன்